இந்தியாவில் வந்துவிட்டு ஒவ்வொரு மாநிலமுமே வந்துவிட்டீங்கன்னா அது அதோட கலாச்சார அடிப்படையில வந்துவிட்டு என்னென்னா வேறுபட்டு இருக்கு ஒவ்வொரு மாநிலமும் அதுக்கதுக்குனு தனித்தனியாக கலாச்சாரம் பாரம்பரியம் அப்படின்னு வந்துவிட்டு ஒவ்வொன்றும் தனித்தனியாக வந்துவிட்டு என்ன கொண்டு இருக்கு இப்போ வந்துவிட்டு தமிழ்நாடுன்னு வந்துவிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்துவிட்டு தமிழர்கள் வந்துவிட்டு என்னென்னா பொங்கலை தான் வந்துவிட்டு என்னென்னா அவங்களோட கலாச்சாரம் பாரம்பரியம் இப்படின்னு வந்துவிட்டு சொல்லிட்டுருக்காங்க பொங்கலை வந்துவிட்டு தமிழர் திருநாள் அப்படின்னு கொண்டாடுறாங்க சூரியனை கடவுளாக நினச்சி முதல்ல அவருக்கு பொங்கல் வச்சு வழிபட்டுவிட்டு அதுக்கப்புறம் மற்றவுங்களுக்கெல்லாம் கொடுத்து மாட்டுப் பொங்கல் காணும் பொங்கல் அதை மூணு நாளாக வந்துவிட்டு என்னென்னா கொண்டாடுறாங்க இது வந்துவிட்டு தமிழ்நாட்டில வந்துவிட்டு ஒரு பாரம்பரிய கலாச்சாரமாக கருதப்படுது அதுமட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில வந்துவிட்டு பரதநாட்டியம் வந்துவிட்டு அவங்களோட பாரம்பரிய நடனமாக வந்துவிட்டு என்னென்னா அவங்க வந்துவிட்டு கருதுறாங்க அதேமாதிரி கேரளாவில வந்துவிட்டு ஓணம் பண்டிகையை வந்துவிட்டு என்னென்னா கொண்டாடுறாங்க பெண்கள் வந்துவிட்டு பூக்களால் கோலமிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த பண்டிகையை வந்துவிட்டு கொண்டாடுறாங்க அங்கே அதேமாதிரி வந்துட்டுனா கதக்களியை வந்துவிட்டு அங்கே பாரம்பரிய நடனமாக வந்துவிட்டு என்னென்னா அவங்க வந்துவிட்டு கருதிட்டுருக்காங்க அதேமாதிரி எல்லா மாநிலங்களுக்கும் வந்துவிட்டு ஒவ்வொரு பாரம்பரியம் கலாச்சாரம் அப்படின்னு ஒன்று இருக்கு திருமணங்கள் வந்துவிட்டு ஒவ்வொரு மாநிலங்களையும் வந்துமே அவங்கவுங்களோட கலாச்சாரப்படி தான் வந்து இங்கே எல்லாமே வந்துவிட்டு என்னென்னா நடக்கும் மத நம்பிக்கைகள் வந்துவிட்டு இந்தியாவில் எப்படி இருக்கு அப்படின்னா இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் அப்படின்னு வந்துவிட்டு மூன்று மதங்கள் தான் இந்தியாவில் வந்துவிட்டு இருக்கு அதில் வந்துவிட்டு இந்து மதம் வந்துவிட்டு என்னென்னா அவங்களுடைய கடவுள் தான் பெருசுங்குறமாதிரி பேசுறாங்க அதேமாதிரி கிறிஸ்டின் மதமும் அதேமாதிரி தான் பேசுறாங்க ஆனால் வந்துவிட்டு மதத்தில் வந்துவிட்டு அவ்வளோ சண்டையும் வந்துவிட்டு இந்தியாவில் வந்துவிட்டு இருக்கறதில்லை எல்லாரும் வந்துவிட்டு என்னென்னா ஒரே மதம்ங்கிற ஒரு கருத்து வந்து நிலவிட்டுருக்கு ஆனால் வந்துவிட்டு என்னென்னா மதத்தை வந்துவிட்டு ஒரு இதாக வச்சு சண்டை போட்றவங்களை வந்துவிட்டு என்னென்னா இங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துவிட்டு இந்தியாவில் இருக்கிற கலாச்சாரத்தை மற்ற நாடுகளோட ஒப்பிடும் போது அது எப்படி வித்தியாசப்படுதுனா மற்ற நாடுகளில் வந்துட்டுனா ஒரு நாடுனா அதுக்கு ஒரு கலாச்சாரம் அந்தமாதிரி தான் இருக்கு ஆனால் இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கலாச்சாரமும் பாரம்பரியமும் இருக்கிறதுனால இந்தியா இந்த பாரம்பரிய கலாச்சாரத்துலலாம் வந்துட்டுனா எல்லாத்துலையும் சிறந்து விளங்குது